நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் எல்லா ஒரு பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து கண்டிப்பாக தமிழ்மொழி என்று ஒரு பாடம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் கண்டிப்பாக நம்ம வந்து பேசியே ஆகணும் ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படினால் எல்லாேருமே வந்து ஆங்கிலம் மட்டும் ஆங்கிலத்தை மட்டும் நல்லா கற்றுக்குறாங்க ஏன்னால் அது கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து வெளியில் போகும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் கெத்தாக இருக்கும் இங்கிலீஷில் நம்ம பேசினோம்னா நம்ம வந்து ஹைய்யர் ரேஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கு நம்மளை வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து தமிழை விட ஆங்கிலம் தான் கற்றுக்குறாங்க இப்போ நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட போய் புறநானூறு என்னென்னு கேட்டோம் அப்படினால் அவர்களுக்கு அந்த புறநானூறு வந்து என்னென்னு தெரியலை இதே ப்ரெசென் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு எதுனால் கேட்டோம்னால் அது மட்டும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னால் அவங்க வந்து ஆங்கிலம் ஆங்கிலத்து மேலே தான் அவங்க வந்து ரொம்ப அதிக பற்றாக இருக்காங்க தமிழ் வந்து யாருமே வந்து தமிழ் தான் முக்கியம் அப்படின்னு யாருமே இல்லை எல்லாேருமே ஆங்கிலம் தான் முக்கியம் அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்லாமல் எல்லாத்துலேயுமே தமிழ் வந்து ஊடகப்படு ஊடகப்படுத்த வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து என்ன அப்படினால் தமிழ்மொழி வந்து எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து தமிழ் வந்து அதிகதிகமாக கற்றுக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படினால் அதிகமாக தமிழ் புத்தகங்களை வந்து நான் படிப்பேன் ஏன்னால் அந்த புத்தகத்தை புத்தகத்தை படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அறிவு அறிவு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும் அதனால நான் அந்த மாதிரி புத்தகத்தயெலாம் நான் படிப்பேன் நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படினால் அதிகதிகமாக தமிழ் புத்தகத்தை படிங்க அப்புறம் வந்து செய்தித்தாள்களை படிங்க இதை நம்ம படித்தோம் அப்படினால் நம்ம வந்து தமிழை வந்து இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தமிழை வந்து யாருமே வந்து நிராகரிக்காதீங்க தமிழை கண்டிப்பாக கற்றுக்கோங்க இதுக்கு வர ஜென்ரேஷன் அது இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் அவர்களுக்கும் தமிழை வந்து கற்று கொடுங்க எல்லாேருமே தமிழில் பேசுங்க தயவுசெய்து ஆங்கிலம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னால் ஆங்கிலம் பேசுனால் ஹை ரேஞ்சுக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு தமிழை தயவு செஞ்சு யாருமே விற்று கொட வித்து கொடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு தமிழை வந்து நிறையா பேசுங்க தமிழை வந்து மற்றவங்களுக்கு கற்று கொடுங்க தமிழை வந்து பேசும்போது கரெக்டான இதில் பேசுங்க நீங்கள் ஒரு தமிழில் பேசுகிறீங்க தூயத்தமிழ்ன்னு ஒன்று இருக்கும் அதில் பேசுங்க தயவு செய்து அதிகதிகமாக தமிழை பயன்படுத்துங்க